பாஞ்சு ஆறு ரெண்டாயிரம் முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி ஒன்று பதினைஞ்சு ஆறு ரெண்டாயிரம் இருபத்தி நாலு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது பதினெட்டு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொன்பது